ஆ சொல்லுங்க பழக் கடை ஆப்பிள் ஆரஞ்சு கொய்யா திராட்சை வாழைப் பழம் பலாப் பழம் அனைத்தும் இருக்குதுங்க நல்லா ஃப்ரஸ்ஸானது ஆமாங்க எல்லா ஃப்ரஸ்ஸானது நல்லா இருக்குதுங்க நேற்று தான் வாங்கிட்டு வந்தது

ம் சரிங்க சரிங்க உடனே அமுச்சுடுவோங்க ஆ உடனே அமுச்சிடுவோம் நீங்கள் ஜிபேயில் போட்டுடுங்க அமௌண்ட்டு பலா பலம் முந்நூறுபாங்க ஆப்பிள் இரநூறுபா ஆ உங்களுக்கு தேவையானதெல்லாம் போட் ஆ ஆமாங்க சரிங்க சரிங்க சரிங்க ஃப்ரஸ்ஸானா பழங்க நீங்கள் வந்து உடனே வாங்கிட்டு வாங்கிக்கலாம் நீங்கள் ஜிபேயில் பணம் போடலாம் நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிடலாம்

சரிங்க சரிங்க நல்லது நல்ல பழந்தாங்க சரிங்க